தமிழ்மொழியில் இருந்துட்டு நம்ம கன்னடம் பேசும்போது கன்னடம் மொழி லேங்குவேஜு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் இதுக்கும் அதுக்கும் ரொம்பமுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து தொடர்ந்து இருக்கும் லெட்ரஸ் எல்லாம் அப்படிங்கும் போது இதே வந்துட்டு நீங்க ட்ரான்ஸ்லேஷன் பண்ணீங்கன்னா வச்சிங்களேன் தமிழில் அது தனித்தனியாக கேப்பு கேப் விட்டு ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம கரெக்டாக புரிஞ்சு தான் வந்துட்டு மறுபடியும் ட்ரான்லேஷன் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சு தான் வந்துகிட்டு நம்ம புரிஞ்சிக்க மாதிரி இருக்கும் இதேபோல் தான் வந்து எல்லா மொழியுமே இருக்கும் அப்படிங்கும் போது தமிழ்மொழிக்கும் அதுக்கும் வந்துகிட்டு நம்ம ரொம்ப இதாக இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கும்போது வந்துகிட்டு நீங்கள் வேறு ஒரு மொழியை நம்ம இது பண்ணிணாலுமே தமிழ்மொழி கூட இணைக்கவோ பார்த்தீங்கன்னா ஒரு கோர்க்கியாவே கரெக்டாகவே இருக்காது அப்படிங்கும்போது நம்ம மறுபடியும் வந்து ட்ரான்ஸேஷன் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மறுபடியும் புரிஞ்சிக்கின்ற மாதிரி இருக்கும்